நம்ம தமில்நாட்டில வந்து நிறையா உணவுகள் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தா திண்டுக்கல்ல வந்து தலைப்பாக்கட்டு ஃபேமஸ்ஸு அப்புறம் நம்ம மதுரைன்னு பார்த்தா கறிதோசை பரோட்டா இதெல்லாம் ஃபேமஸ்ஸு அப்புறம் நம்ம இது விருதுநகருன்னு பார்த்தா எண்ணெய் பரோட்டா ஃபேமஸ்ஸாக இருக்கும் அப்புறம் நம்ம தென்காசி இது மே இந்த சைட்லாம் பார்த்தோம்னா பன் பரோட்டா இந்த மாதிரி ஃபேமஸ் நிறையா இருக்கும் அப்புறம் ஆம்பூரு பிரியாணி செட்டிநாடு காரைக்குடிலெல்லாம் செட்டிநாடு ஃபேமஸ்ஸு அப்புறம் நம்ம கடலோர சைடு போனோம்னால் மீன் சாப்பாடு மீன் குழம்பு இந்த இதெல்லாம் மீன் வறுவல்லாம் அப்பப்போ பொரிச்சி கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும்